நான் கிருஷ்ணகிரியில் பேசுகிறேன் வஹாப் நகர் அம்மன் டிராவல்ஸுங்களா ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர் இந்தமாதிரி டூர் போகலன்னுக்குறேன் ஒன்னாம்தேதிலேருந்து நாலாம்தேதி வரைக்கும் எவ்வளோ வாடகை டிரைவர் படி எவ்வளோ டீசல் எவ்வளோ ஆகும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஆ போயிவிட்டு வரத்துக்கு எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் கொஞ்சம் டிரைவர் படி வா வாடகை எல்லாம் அப்புறம் சேர்த்தி